ஹலோ பழமுதிர்சோலைங்களா நான் டிஎன் லேந்து கோகுல் ப்ரியங்கா நான் கால் பண்ணுறேங்க இங்கே அங்கே பழம் கொய்யாப்பழம் இருக்குங்களா கொய்யா ஆ இப்போ என்னென்ன பழம் எல்லாம் இருக்கு ஆ ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா வேறு எதாவது பழங்கள் இருக்கா ம் ம் ஃப்ரெஷ்ஷாக என்னென்ன பழம் இருக்குங்க

ம் எங்களுக்கு ஆப்பிள் எங்களுக்கு ஆப்பிள் ஒரு கிலோ வேணுங்க கொய்யா எவ்வளோ ரேட்டு வரும் ம் கொய்யா ம் ஆரஞ்சு ஒரு கிலோ எவ்வளோங்க ம் ம் ம் மூணும் மூணுலையும் ஒரு ஒரு கிலோ கொடுத்துருங்க எங்க ஆமாம்ங்க எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணுவிங்களா எல்லாப் பழமும் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குங்க ம் ம் இல்லை பழம் எல்லாம் சொத்தையெல்லாம் இருக்காதில்லங்க ம் மருந்தெல்லாம் அடிச்சிருப்பீங்களா இல்லை அதையே ஃப்ரெஷ்ஷாக இயற்கையாக வந்ததா ஓ ம் ஓ எங்களுக்கு மூணுலையும் ஒரு ஒரு கிலோ பேக் பண்ணியிருங்க எங்கள் வீட்டு அட்ரெஸ் சொல்லுறேங்க நோட் பண்ணிக்கிறீங்களா நம்பர் நைன்டீன் ம் குமரன் கோயில் ஸ்ட்ரீட்டு ம் டிஎன் பாளையம் தாங்க கோபி ஆமாம் கோபிச்செட்டிபாளையம் ஆமாம்ங்க அரச மரம் ஸ்டாப் பக்கத்துலதானுங்க ம் ஆன் ஆன் சரிங்க